நான் இருக்கற இடத்துல பேசப்படுற மொழி வந்து தமிழ் தான் பேச்சு வழக்குன்னு பார்த்தா கொங்கு தமிழ்ன்னு சொல்லலாம் கொங்கு தமிழோடய சிறப்பு என்னனு பார்த்தா எல்லாரையுமே மரியாதையோடய பேசுகிறது அப்படின் சொல்லெலாம் வாங்க போங்க இல்லைங்க ஆமாங்க ஏனுங்க அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொங்கு தமிழில் ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம் கொங்கு தமிழ் எங்கேல்லாம் பேசப்படுதுன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி கொங்கு மாவட்டங்கள் எல்லாமே கொங்கு தமிழ் தான் பேசுவாங்க அதுக்கப்புறோம் ரெண்டாவது கேட்கப்பட்ருக்க கேள்வி வந்து வேலை கல்வி நோக்கங்களுக்காக மக்கள் வந்து மொழிகளை கற்றுக்குறாங்க ஆமாம் அவங்க அவங்களோட வேலைகள் எல்லாமே அவங்க எந்த மாநிலங்ளில் இல்லை எந்த நாடுகளுக்கு அவங்க போகணுமோ அந்த மொழிகளை அவங்க நிச்சயமாக கற்றுக்குறாங்க அந்த இடத்துல அவங்க வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு மொழி ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது அதனால அவங்க நிச்சயமாக அவங்க கற்றுக்குறாங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படினா அந்த நாட்டில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை இவங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த நாட்டுக்கு போகிறாங்க அதே மாதிரி வேறு மாநிலத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு அந்த மாநிலத்தில் என்ன மொழி பேசுவாங்களோ அதை இவங்க கற்றுக்குறாங்க அப்புறோம் தாய் மொழியில் பேசுகிறத இளைஞர்கள் பெருமையாக நினைக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னால் இப்போதிக்கு எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க அதனால தாய் மொழியில் பேசுகிறத எல்லோரும் தவிர்க்கிறாங்க அதை யாரும் பெருமையாக நினைக்கில அப்படின் தான் நான் நினைக்கிறேன்